நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து தோட்டத்தில் வளர்ற பூக்கள் செடிலாம் வந்து என் தலையில் வந்து நான் பறித்து வைப்பேன் பூக்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த பூச்செடி வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்து மல்லிப்பூவெலாம் எங்கள் வீட்டில் செடி உண்டு அதில் இந்த பூ பூக்குமா டெய்லியும் நான் வந்து என் காலேஜிக்குலாம் வச்சிட்டு போவேன் அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு முருங்கை மரம் உண்டு அந்த முருங்கை மரத்தில் உள்ள முருங்கக்காவெல்லாம் பறித்து எங்கள் அம்மா வந்து கொண்டு வெளியூர்லெலாம் வெளியேன வெளியூர்னா பக்கத்து வீடு அப்படி எல்லா இடத்துலேயும் போய் விற்பாங்க விற்று அதில் வரக் காசுலாம் இது பண்ணுவாங்க அதே மாதிரி அதே மாதிரி பூக்கலாம் பறித்து எங்கள் எங்கள் சாமிக்குலாம் வைப்போம் சாமிக்கெலாம் வச்சா அதை கும்பிடுவோம் அதே மாதிரி அந்த பழங் எங்கள் வீட்டில் ஒரு மாதுளை பழம் செடி உண்டு அந்த மாதுளை பழம் செடியை பறித்து நாங்கள் சாப்பிடுவோம் அதே மாதிரி எங்கள் வீட்டில் உள்ள முருங்கை மர இலையில் உள்ள இலையெல்லாம் பறித்து அது வந்து நாங்கள் வந்து சூப் மாதிரிலாம் வச்சு அதை நாங்கள் குடிப்போம் அதே மாதிரி அந்த கீரை கீரையை வந்து கூட்டு வச்சி பூவையும் நல்லா கூட்டு வச்சு சாப்பிடுவோம் அதுக்குபிறவு நிறைய எங்கள் வீட்டில் வந்து நிறைய அழகலகான பார்க்க அழகா இருக்குனு நித்யகல்யாணிச் செடி அது எங்கள் வீடு வாசலில் இருக்கும் அது நல்லாயிருக்கும் அந்த பூவலெலாம் அழகா இருக்கும் அந்த பூவலெலாம் வந்து பறித்து அதெலாம் நல்லா மாலையா கோர்த்து ஏசப்பாக்குலாம் போட்டு சாமி கும்பிடு